இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு நிறையா வந்து முன்னேற்றம் அப்படின்தான் வந்து அதாவது சுதந்திரம் அப்படினா வாங்கினதுக்கு அப்புறம் வந்து நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு எல்லா துறையிலையுமே வந்து சாதன பண்ணிட்டிருக்கோம் அணுகுண்டு சோதனை இந்தமாதிரி விஷயங்கள்லலாம் வந்து நம்ம வந்து நிறைய நிறைய சாதிச்சிருக்கோம் அப்படின்னுதான் சொல்லணும் இப்போ கூட ரீசெண்ட்டாக நிலாவுக்கு வந்து நம்ம செயற்கை கோள் வந்து அணுப்புனது வந்து பெரிய விஷயோம் எல்லா எல்லா நாடுகளையும் விட நம்ம தான் முத முத வந்து நிலாவுக்கு வந்து செயற்கைகோள் அப்படின்னு சொல்லிட்டு அணுப்பியிருக்கோம் அதாவது செயற்கைகோள் வந்து எல்லாரும் அணுப்பிருக்காங்க ஆனால் வட துருவத்துக்கு வந்து செயற்கைகோள் ஃபஸ்ட் ஃபஸ்ட் அணுப்பி அதை வந்து வெற்றிகரமாக வந்து நம்ம செயல்படுத்தியிருக்கோம் அது வந்து பெரிய ஒரு சவாலான விஷயோம் அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப வந்து ஈஸியா செஞ்சி அத வந்து கரெக்டா வந்து செஞ்சிட்டு வந்துருக்காங்க அதுல வந்து நம்ப வெற்றியும் பெற்றிருக்கோம் அதை அதனாலையே வந்து நம்மளோட இந்தியா வந்து எல்லா நாடுகளோடையும் வந்து முன்னணியில நிற்குது நிறைய சவால்கள் வந்து ஃபேஸ் பண்ணாலும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை எப்படி கரெக்டாக வந்து கொண்டுகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தீர்வெல்லாம் வச்சிருக்காங்க அதில் வந்து எப்படி அந்த சோலார் வச்சுதான் வந்து அந்த செயற்கைகோள் வந்து இப்போது அணுப்புனாங்க அது அந்த பதினைஞ்சி நாள் வந்து ஒர்க்காகும் இருபது நாள் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதேமாதிரி பதினைஞ்சு நாள் வந்து அது சரியாக ஒர்க் ஆணுச்சு ஒர்க் ஆகி எல்லா நாடுகளியுமே மற்ற உலக நாடுகள் எல்லாருமே வந்து வியந்து பார்க்குறளவுக்கு அந்த செயற்கைகோள் வந்து வெற்றிகரமாக போய் செயல்பட்டுடுச்சி அங்கே உள்ள ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து அணுப்பி அதைப் பற்றின ஆராய்ச்சி அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போயிருக்கு அப்படின்னுதான் சொல்லணும் இதுவே வந்து பெரிய சாதனை அது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயத்தை ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இந்தியாவில் செஞ்சிருக்காங்க